ஹலோ ஆ குட் ஈவினிங் மேடம் மேடம் நான் வந்து கார்பென்டர் பேசுகிறேன் ஆ ஓகே மேம் நான் வந்து லாவண்யா நான் காஞ்சிபுரத்திலேருந்து பேசுகிறேன் நீங்கள் வந்து இந்தமாதிரி கா காப்ப கார்பென்ட்ரு வேணும்னு கேட்டிருந்தீங்க என்ன ரீஸன் மேடம் என்ன பண்ணணும் உங்களுக்கு

ஓகே

ஓகே ஓகே மசால் பொடி இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து நாங்க எப்படி பண்ணிக்கொடுப்போம்னு சொல்லிடுறோம் நாங்கள் வந்து பாத்திரம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுக் கொடுப்போம் ஈயப்பாத்திரத்துக்கு தனியாக ஸ்டீல் பாத்திரத்துக்கு தனியாக நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மண் சட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ நீங்கள் ஓ ஒரு சைஸ் மாதிரி ஒன்று எவ்வளோ பெருசு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்றமாரி அந்த இடத்த உங்களுக்கு அலார்ட் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை எனக்கு வந்து குக்கர் மாதிரி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஆ குக்கர் எவ்வளோ சைஸ் இருக்கும் அஞ்சு லிட்டரோ இல்லை எட்டு லிட்டரோ அதுக்கு ஏற்றமேரி ஹைட்டும் ப்ரத்தும் வச்சிக் கொடுத்துருவோம் ஸோ நான் இப்போ அப்படி தான் வைப்போமே தவிர நாங்கள் வெரைட்டிஸ் பார்க்க மாட்டோம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு எந்தமாதிரி உட்டில் வேணும் மேடம் ஸ்மால் சைஸ்லேருந்து அதுதான் இல்லைல்ல அப்படி இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டிக்கு தனியாக கொடுத்துருவோம் தனியாக கொடுத்துருவோம் அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் மாட்டுறா மாதிரி வேணுமா இல்லை வைக்கிறா மாதிரி வேணுமா அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாமே தவிர ஓகே அப்றம் ப்ளேட்ஸ்லாம் எப்படி மேடம் ம் உங்கள் ஆப்ஷன் தான் அதை நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ பண்ண முடிஞ்சால் அப்படி பண்ணிட் ஓ ஓகே மேடம் சரிங்க மேடம் நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்றது சொல்கிறேன் அமௌண்ட்டும் உங்களுக்கு எப்படின்றது சொல்கிறேன் மேம் மேம் இப்போது ஓ ஓ ஒன் டே டைம் கொடுங்க டார்க் கலருங்களா மேலே சீட் ஒ ஒட்டுறது என்ன கலர் மேடம் இது நீங்கள் இப்போ என்ன மாதிரி கலர் ஓகே மேடம் சரிங்க மேடம் ஓகே தேங்க்யூ மேடம்